ஆமாங்க மேடம் ஆ இருக்குதுங்க மேடம் உங்களுக்கு என்னன்ன காய்கறி வேணும் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் எங்கள் கடையில் எல்லாமே எல்லாமே ஆ சொல்லுங்கள் ஆ சரி ஆ

ம் சரி நீங்கள் சொல்லுங்கள்

ஆ சொல்லுங்கள் மேடம்

ஆ சரி மேடம் ஆ சரிங்க மேடம் எங்கள் காய் எல்லாமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல விதமாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொடுக்குறோம் மேடம் சொல்லுங்கள் ஆ சரிங்க மேடம் உங்களுக்கு லிஸ்ட்டு எல்லாத்திலையும் அனுப்பி விடுறேன் எவ்வளோ எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க மேடம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் கேட்டாலும் நாங்கள் டோர் டெலிவரியும் பண்ணுவோம் மேடம் கொண்டாந்து கொடுப்போம் உங்களுக்கு வேறு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி எங்கள் கடையை பற்றி நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்கள் நல்ல விதமாக வர கஸ்டமரை எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க கேட்குறவங்கள்ட்ட சொல்லி ஆ சரிங்க மேடம் ஆ சரி மேடம் தேங்க்யூ மேடம்